நீச்சல் போட்டியின் போது ஏற்படக்கூடிய மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தை வந்துட்டு எப்படி கையால் முடியும் அப்புடின்னா பொதுவா வந்துட்டு நீச்சல் போட்டின்ட்டு இல்லை நீச்சல் அந்த கற்றுக்கும் போது அந்த ஆரம்பத்தில் வந்துட்டு அந்த மன அழுத்தமோ அந்த பயமோ வந்துட்டு நிச்சயமா இருக்கும் எப்படி நம்மளால் வந்துட்டு அடிச்ச நீச்சல் அடிச்சிர முடியுமா நம்மளால் கற்றுக்க முடியுமா அப்புடின்ற பயமும் பதட்டமும் வந்துட்டு நம்மளை எல்லாருக்குமே வந்துட்டு கண்டிப்பாக நிச்சயமாக வந்துட்டு இருக்கும் இதை வந்துட்டு எப்படி நான் போக்குனேன் அப்படின்னா வந்துட்டு நான் நீச்சல் அடிக்க கற்றுக்கிட்டப்ப எங்கள் அப்பா வந்துட்டு என்னையை தண்ணியில் தள்ளிவிட்டு தண்ணிக் கேனை கட்டி தான் தள்ளிவிட்டு அதை வந்துட்டு டா கொஞ்சம் நேரம் நம்மளா கையை காலை அசைச்சதுக்கப்பறம் அவரும் வந்துட்டு தண்ணிக்குள்ளார வந்துட்டு வை காப்பாத் காப்பாத்தல அதாவது நம்மளை கூட வந்துட்டு இது பண்ணிக் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு கற்றுக்கிட்டது தான் இந்த ஏற்பட இந்த போட்டியின் போது ஏற்படக்கூடிய பயமோ பதட்டமோ இந்த மாரிருக்காது அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அது எப்படின்னா வந்துட்டு எப்படி நாம வந்துட்டு நல்லா வந்துட்டு இந்த நீந்தி முடிச்சிடுவோமா நம்ம வந்துட்டு ஜெயிச்சிடுவோமா அப்புடின்ற ரீதியில் வந்துட்டு அந்த மன அழுத்தமோ அல்லது பதட்டமோ வந்துட்டு நிச்சயமா வந்துட்டு எல்லாருக்குமே இருக்கும் நாம என்ன யோசிக்கிறோம் அப்புடின்னா நாம அந்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த நேரத்தில் நம்மளோடைய இ நோக்கம் நம்மளுடைய இலக்க நோக்கி தான் இருக்கணுமே ஒழிஞ்சி நம்மளால் அடிச்சிட முடியுமா முடியாதா அப்புடின்ற கேள்வியோ அல்லது இத்தனை பேர்ருக்காங்களே நம்மளால் ஜெயிச்சிட முடியுமா முடியாதா அப்புடின்ற பதட்டத்தையும் ஏற்படுத்திக்காமல் இருக்கணும் நான் இது வரைக்கும் வந்துட்டு நீச்சல் போட்டிகளில் வந்துட்டு தொழில் முறையா நான் வந்துட்டு பங்கேற்றது இல்லை அது எனக்கு வந்துட்டு பங்கேற்க விருப்பமும் இல்ல ஆனால் நீச்சல்ன்ற ஒன்று வந்துட்டு எனக்கு பிடிக்கும் அடிக்கடி வந்துட்டு எனக்கு வந்து நீந்தணும் அப்புடின்ற விஷயம் வந்துட்டு எனக்கு பிடிக்கும் அது ஒரு அடிப்பையான ஒரு உடல் தகுதிக்கோ ஒரு உடல் வலிமைக்கோ வந்துட்டு மட்டுந்தானே ஒழிஞ்சி அதை வந்துட்டு தொழில் முறையா வந்துட்டு நான் வந்துட்டு செய்யணும் அப்புடின்ற எண்ணம் வந்துட்டு எனக்கு இல்லை நன்றி